இப்போ வந்து ஒரு புகைப்பட கலைஞராக வந்து எங்களை வந்து எந்த அளவு டெக்னாலஜி வந்து பாதிக்கிறதுனா இப்போ வந்து நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் ஃபோட்டோ எடுத்து நாங்கள் ஸ்டுடியோவில் வச்சு அந்தளவு அது பண்ணால் அந்த ஃபோட்டோ எந்தளவு இருக்கோ அந்தளவு அதுக்கான எடிட்டிங் பண்ணி எஃபெக்ட்லாம் போட்டு ஆல்பம் போட்டு தருவோம் இப்போ வந்து ஃபோட்டோ வந்து அவங்க இப்பலாம் இப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்து கொடுத்தோன்னா அவங்க வந்து மொபைல்லேயே நிறைய எடிட் பண்ணிக்கிறாங்க மொபைல் அந்த டெக்னாலஜிலாம் வளர்ந்ததுனால மொபைல்லேயே வந்து அவங்க வந்து நிறைய எடிட் பண்ணி அவங்களே அது இப்பலாம் எடிட் பண்ணிக்கிறாங்க அதனால வந்து அவ்வளோவா அது இப்பலாம் ஆர்டர்லாம் எங்களுக்கு வர மாட்டேது இப்போ வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்னு எடுத்துக்கிட்டாலே வந்து அவுட்டோர் ஷூட்டு அதுன்னு சொல்லிவிட்டு நிறைய போடுவாங்க அவுட்டோர் ஷூட்டெலாம் ஃபோட்டோ ஷூட் போடுவாங்க அந்த ஃபோட்டோ ஷூட்டிலலாம் வந்து மேக்சிமம் எங்களுக்கு வர மாட்டேது ஆர்டர்லாம் அதுலாம் வந்து ஃபோன் கிளாரிட்டிலாம் வந்து நல்ல ஹையாக இருக்கிறதுனால அவங்களே வந்து ஃபோட்டோ ஷூட்டெலாம் அவங்களே போட்டுக்கிறாங்க அதுலேயே வந்து நிறைய எடுத்துக்கிறாங்க மற்றபடி பீச்சில் அது மாரிலான் வந்து ஃபோட்டோ ஷூட்டெலாம் போடுறது வந்து மொபைல்லேயே மேக்சிமம் எடுத்துக்கிறாங்க இப்போ உள்ள டெக்னாலஜியில் வந்து ட்ரோன்லாம் வச்சு அதுக்கான மொபைலை வச்சு ட்ரோன் வச்சு அவங்களே கேமரா வச்சு எடுத்துக்கிறாங்க மேக்சிமம் வந்து அவங்க ஃபோன் கேமராவிலையே எடுத்துக்கிறாங்க மேக்சிமம் இந்த டிஎஸ்எல்ஆர் கேமரா அதெல்லாம் அவ்வளோவா தேடி வரமாட்டுறாங்கள் ஃபோனை வச்சே அது அவங்க ஃபோட்டோஷூட்லாம் போட்டுக்கிறாங்க இப்போ உள்ள டெக்னாலஜியில் வந்து ஃபோன்லியே வந்து ட்ரோன்லாம் வச்ச மாரிலான் வந்துட்டு அதனால வந்து ஃபோட்டோகிராஃபராக எங்களை வந்து நிறைய விதத்தில் வந்து பாதிக்கிறது